நாங்கள் விலங்குகள் எதையும் பெட் அனிமலாக வளர்க்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை அதற்கான நேரமும் இல்லை ஆனால் நாய்களை கண்டால் பாசம் அதிகம் அதிகமாக இருக்கிறது அது எங்கள் ஃப்ளாட்டில்ல உலா உலாவிக் கொண்டே இருக்கும் ஒரு சில ரெண்டு மூணு நாய்கள் அது எங்களை கண்டால் எதுவும் செய்யாது அது பல வருஷங்களாக எங்கள் கூடவே அந்த ஃப்ளாட்டில் வசித்துக் கொள்கிறது வ ஃப்ளாட்டில் இருக்கும் மக்களும் அதை யாரும் க ஓ கண்டு கொள்ளவில்லை அதுவும் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது அந்த நாய் அதற்கு நாங்கள் எங்களால் முடிந்த வரை உணவோ அதற்கு தேவையான தண்ணீரோ எ தினமும் வைப்போம் அதுவும் உட்கொள்ளும் அது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான நண்பனாக எங்கள் வீட்டில் உள்ளது எங்கள் ஃப்ளாட்ஸில் உள்ளது நாங்கள் தனிப்பட்ட முறையில் நாங்கள் வளர்க்கவில்லை மற்றபடி நாங்க குருவிகள் காக்காய்கள் புறாக்கள் இது எல்லாம் எங்கள் மாடி வீ மாடியில் அதிகமாக காலை நேரத்தில் வரும் அதற்கு வந்து நாங்கள் கம்பு மற்றும் தானிய வகைகளை சாப்பாடு எல்லாமே வந்து நாங்கள் காலை நேரத்தில் வைப்போம் அது எங்களை எதிர்பாத்துக் கொண்டு காலை நேரத்தில் அங்கள் அது வந்து மிகவும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் இதனால் இது எங்களோடய டெய்லி ரொட்டீன் நாங்கள் வந்து ஸ்பெஸிஃபிக்காக நாங்கள் எடுத்து வளர்க்காட்டினாலும் வளர்க்காட்டிலும் நாங்கள் வந்து அதுக்காக டைம் ஒதுக்கி காலை நேரத்தில் பறவைகளுக்கு சாப்பாடும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் வீட்டில் வகிக்கும் அந்த நாய்க்கு வந்து உணவளிப்பதும் எங்களுடைய வழக்கம்